ஹலோ ஆமாம் அன்னை பூ கடைலேருந்து பேசுகிறோம் உங்களுக்கு என்ன பூ வேணும் எத்தினை கிலோ வேணும் ரோஸு ஒரு கிலோ அம்போதுருவா ம அதுவந்து எண்பதுருவா வரும் ம் வாங்கிலாங்க அந்த ரோஸும் மல்லிகை பூ மட்டும் தான் வேணுமா இல்லை வேறு பூ என்னாது வேணுமா கலர் பூவெலாம் டெக்ரேஷன் பூவெலாம் நிறையா இருக்குது கடையில் ஆ சரிங்க ஒரே ரேட்டு தான் ஏன்னால் பூவெலாம் நம்ப கடையில எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எல்லாமே வந்து வேண்ணால் நீங்களே நேரில் வந்து பாருங்க பூவெலாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகருக்கும்

ம் பூவெலாம் எதுவும் வேணுன்னால் வாங்கிக்கோங்க நம்ப கடையில் கலர் பூவெலாம் நிறைய இருக்குது டெக்ரேஷன் பூவெலாம் எல்லாமே நிறைய இருக்குது ம் எப்படி நீங்கள் வந்து வாங்கிக்கிறீங்களா இல்லை டோர் டெலிவரி பண்ணணுமா ஓகே உங்களுக்கு பூ வேணுன்னால் நேர்லையே பார்த்து கூட உங்களுக்கு என்ன பூ வேணுமோ ஃபிரெஷ்ஷாக பார்த்து வாங்கிக்கிலாம் அப்படி வேணும்னாலும் நாங்கள் டெலிவரி பண்ணுவோம் டெலிவரியெலாம் ஃப்ரீ தான் ஆ கால் பண்ணுங்க பார்த்து எல்லா பூவுமே இருக்குதுங்க கனகாம்பரம் பூ டெக்ரேஷன் பூ கலர் பூ எல்லா பூவுமே இருக்குது உங்களுக்கு எந்த பூ வேணுமோ வாங்கிக்கிலாம் ஆ ஓகேங்க கால் பண்ணுங்க நான் எடுத்து வைக்கிறேங்க நீங்கள் வேணால் நேர்லையே வந்து பார்த்துட்டு பிடிக்கலன்னா கூட வேறு பூ மாற்றிக்கிலாம் ம் ஓகேங்க